ம் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ம் ஆ சொல்லுங்கள் சார் நம்மக் கிட்டே இருக்குது சார் ஸ்டாக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்நூறுரூபா கிட்டே வரும் சார் நார்மலு த்ரீ கேக்கா சார் ம் சரிங்க சார் பண்ணிடலாம் சார் ஆமாங்க சார் ஃப்ரீ டெலிவரி இருக்குது சார் ஆமாங்க சார் சென்னைலேருந்தே உங்களுக்கு எந்த ஏரியா வேணாலும் நீங்கள் சொன்னீங்கன்னால் வந்துடும் சென்னைலேருந்தே இருக்குது சார் அமௌண்ட்டு வந்து கேக் ஒரு கேக் சா ஐந்நூறுரூவா டேக்ஸெல்லாம் போய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் சார் சரிங்க சார் பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் சார் உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்து பண்ணிக்கலாம் சார் ம் நல்லாயிருக்கு சார் கொஞ்சம் ம் டெய்ரி மில்க் இருக்குது அப்புறமா இது கோகோ உங்களுக்கு எப்படி வேணால் இருக்குது சார் ஆன்லைன் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புணுன்னாலும் அனுப்பலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வாங்குணுன்னாலும் வாங்கிக்கலாம் சார் ரிட்டர்ன் ஆப்சன் எல்லாம் இருக்குது சார் உங்களுக்கு ஓகே சார் ம் தேங்க் யூ சார்